இந்தியாவில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடங்கள் இருக்குது மலைகள் அருவிகள் கட்டமைப்பு பில்டிங்ஸ்சு நேச்சர்ஸ்சுனு சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நிறையா இடங்கள் இருக்குது அதில் சில இது காரைக்குடி இது பேலஸ்ஸு தாஜ்மஹால் ஊட்டி குயின் ஆஃப் மவுண்டைன் ஊட்டி தஞ்சாவூர் டெம்பிள் குஜராத்தில் இருக்க வல்லவாள் பட்டேல் ஸ்டேச்சு பொதிகை மலை கேரளாவில் வந்துட்டு ஒரு ஜடாயு ஸ்டேச்சு இருக்குது இந்தியா கேட்டு மணாலி கேரளாவில் உள்ள கிளாஸ் ஃப்ரிட்ஜ் அதுக்கு அப்புறம் மைசூர் பேலஸ் கேரளாவில் உள்ள பத்மநாதர் சாமி டெம்பிள் திருப்பதி டெம்பிள் காசி விஸ்வநாதர் டெம்பிள் அம்புலி வாட்டர் ஃபால்ஸ்ன்னு இந்த மாதிரி இந்தியாவில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது